தும்பலம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கனா ஒரு பெரிய க்ரௌண்ட் இருக்குது அங்கே வந்து நான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே டெய்லியுமே அங்கே போய் வந்து பார்த்திங்கனா தனியாக வந்து நல்ல ஃப்ரீயாக வந்து ஓடுவேன் க்ரௌண்ட்டில் வந்து பார்த்திங்கனா எனக்கு அப்படி அந்த க்ரௌண்ட்டில் ஓடும் போது வந்து பார்த்திங்கனா எனக்கு அந்த மன அழுத்தோம்லாம் குறஞ்சிரும் எதை பற்றியுமே யோசிக்காமல் நல்ல சிந்தனையாக இருக்கும் எனக்கு நல்ல ஃப்ரீயாக நான் அந்த க்ரௌண்ட்டில் வந்து பார்த்திங்கனா ஓடுவேன் வந்து எனக்கு யாரும் கூட இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனா நான் எப்பொழுதுமே வந்து தனியாக தான் ஓடுவேன் வந்து க்ரௌண்ட்டில் ரெண்டாது அந்த க்ரௌண்டு வந்து பார்த்திங்கனா ரொம்ப சுத்தமாக இருக்கும் இந்த குப்பை குச்சு கல்லு எதுவுமே இருக்காது நல்லா சூப்பராக வந்து அந்த மெயின்டென்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ரெண்டாது பார்த்திங்கனா அந்த தும்பலத்துலயும் உள்ள க்ரௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கனா எக்சைஸ் பண்ணுவேன் நான் நல்லா வந்து எக்சைஸ் பண்ணி உடற்பயிற்சி செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த க்ரௌண்டை சுற்றி பார்த்திங்கனா வந்து நிறையா மரங்கள் நட்டு வெச்சுருப்பாங்க அந்த மரங்களில் உள்ள இயற்கை காற்றை சுவாச்சுக்கிட்டு நான் டெய்லியுமே வந்து அந்த க்ரௌண்ட்டில் வந்து ஓடுவேன் அதே மாதிரி பார்த்திங்கனா நிறையா பேர் ஓடுவாங்க வந்து அவங்கவுங்க வந்து தனித் தனியாக ஓடுவாங்க நான் வந்து தனியாக தான் ஓடுவேன் எனக்கு தனியா ஓடுறது தான் ரொம்ப பிடிக்கும் அந்த க்ரௌண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்